ஆம் புத்தகங்கள் தவிர பத்திரிகைகள் வலைப்பதிவுகள் செய்தித்தாள்கள் ஆகியவற்றை படிப்பேன் தான் ஏன்னா புக்ஸில் வந்துவிட்டு ஒரு கான்செப்ட் ஆரம்பிச்சாங்க அப்படினா அது தொடர்ந்து என்ன பண்ணும் அதுவே தான் வந்துவிட்டு இருக்கும் ஆனால் நம்ம பத்திரிகைகள் வலைப்பதிவுகள் செய்தித்தாள்கள் படிக்கும் போது நாட்டு நடப்பு அன்னன்னைக்கு நடக்கக்கூடிய கரெண்ட் அஃபயர்ஸ் இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும்னா நல்ல விதமாக நமக்கு தெரிய வரும் அதை பற்றி தெரிஞ்சிக்கிறதால் நமக்கு வந்து நிறைய யூஸ்சஸ்ஸும் உண்டு இப்போ ஒரு போட்டி தேர்வுக்கு தயாராகுறாங்க அப்டிங்கிறவங்களுக்கு வந்து இந்த பத்திரிக்கைகள் படிக்கிறது செய்தித்தாள்கள் படிக்கிறது ரொம்ப உபயோகமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை அதனால் வந்து நான் புத்தகங்கள் தவிர இதையும் அதிகமாக படிப்பேன்